என்னுடைய உடன் பிறந்தவங்க பார்த்திங்கனா எனக்கு ஒரு அண்ணா ஒரு தம்பி இருக்கிறாங்க நான் நடுவிலங்க அண்ணாவுக்கும் எனக்கும் நிறைய ஒற்றுமை இருக்குது ஏனால் அண்ணாவும் நானும் எப்போவும் பார்த்திங்கனா எந்த எந்த ஒரு வீட்டிலேருந்து ஒரு பிரச்சினைகள் இருந்தால் அதை நாங்கள் ம நாங்கள் மனதுக்கு கொண்டு வர மாட்டோம் எப்போவுமே வந்து நல்ல சந்தோஷமாக ஒரு ஜாலி டைப்பாகவே இருப்போம் அது மாதிரி அதிகமாக அண்ணாவும் நானும் வந்து பணம் ரொம்ப செலவு பண்ணுவோம் சிக்கனம் எங்கள்கிட்ட கிடையாதுங்க அதே மாதிரி சுற்றி இருக்கற எப்போவும் எங்களை சுற்றி இருக்கற எல்லோருமே வந்து எப்போவுமே சந்தோஷமாக வச்சுக்கணும் அப்டின்னு நெனைப்போம் அதே மாதிரி வெளி இடங்களுக்கு அதிகமாக சுற்றி பார்க்கணும் அந்த மாதிரி ஆசைபடுவோங்க என் தம்பி பார்த்திங்கனா அதுக்கு அப்படியே நேர் எதிர்மாறாக இருப்பாங்க அவன் வந்து அதிகமாக பணவு செலவு பண்ண மாட்டான் ரொம்ப சிக்கனமாக இருப்பான் கரெக்டானதுக்கு மட்டும் செலவு பண்ணுவான் அது இப்பொழுது வந்து வெளியில் சுற்றணும் அந்த மாதிரி எண்ணம் அவனுக்கு கிடையாது சின்ன சிறு வயதுலேருந்தே அவன் வீட்டுக்குள்ளேயே இருந்து அப்படியே படிச்சு படிப்பான் ஸ்கூல் அந்த மாதிரியே தம்பி இரு இருப்பாங்க அது போக பார்த்திங்கனா ரொம்ப மூடி டைப்பாக இருப்பான் யா யார்கிட்டயும் ரொம்ப பேச மாட்டான் ரொம்ப ஜாலி அந்த மாதிரி அவன் இருக்க மாட்டான் எப்பவுமே அமைதி அவன் உண்டு அவன் வேலை உண்டுன்னுருப்பான் ஸோ எங்கள் வீட்டில் எங்கள் அண்ணனும் நானும் ஒரே குணோங்க என் தம்பி கொஞ்சம் வித்தியாசமா இருப்பான்